எங்கள் தோட்டத்தில் வளர்கிற பூக்களை நாங்கள் பெரும்பாலும் காலையிலையும் சாய்ங்காலமும் பறிச்சுவிடுவோம் ஓரளவுக்கு கம்மியாக பூக்கள் வருது அப்படின்னு சொன்னால் அந்த பூக்களை வந்துவிட்டு நாங்கள் எங்களுக்கே யூஸ் பண்ணிக்குவோம் பறிச்சு கட்டி அதை வந்துவிட்டு எங்கள் பிள்ளைங்கள் தலையில் அப்புறம் வந்துவிட்டு இந்த பூ சின்ன சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுங்கல்ல அவங்க தலையில் அப்படி வச்சுக்குவோம் மிச்சத்தை கொஞ்சம் ஃபிரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் வச்சுக்குவோம் ஆனால் வந்துவிட்டு இதே நிறைய பூ பூக்குது அப்படின்னா பக்கத்தில் வந்துவிட்டு எங்கள் ஊரில் உள்ளவங்கள்கிட்ட நாங்கள் வந்துவிட்டு சேல்ஸ் பண்ணிருவோம் அன்னைக்கு எவ்வளோ மற்ற வெளியில இருக்கிற அமௌண்ட் இல்லாமல் சும்மா நாங்களாக சு கொடுத்து ஒரு பத்துரூவா இருபதுரூவா அப்படி காசுக்கு கொடுத்து நாங்கள் வந்துவிட்டு அதை சேல்ஸ் பண்ணிருவோம் ரோஜாப்பூலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் வந்துவிட்டு அஞ்சுரூபா பெருசாக இருந்தால் பத்துரூபா அந்தமாதிரி நாங்கள் வந்துவிட்டு சேல்ஸ் பண்ணுவோம் முல்லைப்பூ கன்று கனகாம்பரம் மல்லிப்பூ இதெல்லாம் வந்துவிட்டு நூறு இரநூறு நூறு பத்துரூவா அப்படி வந்துவிட்டு சேல்ஸ் பண்ணுவோம் அப்புறம் பழங்கள்ன்னு எடுத்துக்கிட்டால் மாம்பழம் வந்துட்டு சீசன் டைம்ல மட்டும் தான் காய்க்கும் அது நல்ல ரேட்டுக்கு போகும் மாங்காயை சிலப்பேரு ஊறுகாய் போட கேட்பாங்க அதையும் வந்துவிட்டு எங்கள் வீட்டுக்கு போக மத் மிச்சதை வந்துவிட்டு சேல்ஸ் பண்ணிருவோம் இல்லை இன்னும் நிறையா காய்க்குது அப்படின்னா நாங்கள் வடகம் போட்டு வச்சுடுவோம் நல்லா பறிச்சு அதை வந்துவிட்டு அறுத்து காயை வச்சு உப்பு போட்டு வடகம் மாதிரி போட்டு வச்சுருவோம் அப்படிதான் வந்துவிட்டு நாங்கள் மாங்காயெல்லாம் வைப்போம் மற்ற பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் பப்பாளி பழத்தை எங்கள் வீட்டில் விளையிறது எல்லாமே ஆர்கானிக் முறையில இருக்குன்றதுனால நாங்கள் ஜூஸ் போட்டும் குடிப்போம் இல்லை கட் பண்ணி பீஸாக போட்டும் சாப்பிடுவோம் பப்பாளி பழம் ரொம்பவே கண்ணுக்கு நல்லது குழந்தைங்களுக்கு வந்துவிட்டு டெய்லியும் ஒரு பீஸ் பப்பாளி பழம் வந்துவிட்டு கொடுப்பேன் எங்கள் வீட்டில எக்ஸ்ட்ரா இருந்தால் எங்கள் சொந்தக்காரவங்க பக்கத்து வீட்டில உள்ளவங்க அந்த மாதிரி அவங்களுக்குலாம் நாங்கள் வந்துவிட்டு பப்பாளி பழங்களை கொடுத்துடுவோம் வேறு எதாவது பழங்கள்ன்னு பார்த்தா வந்துவிட்டு மற்ற பழங்கள்ல வாழைப்பழமும் ஒன்று வாழைமரம் வந்துவிட்டு எந்த நாளும் மாற்றி மாற்றி தார் விட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் வந்துவிட்டு இப்போ நல்லா காய்ச்சு முதிர்க்க ஸ்டேஜ்ல வந்துவிட்டு வாழப்பழத்தை பறிச்சு எங்கள் சொந்தக்காரவங்க என்ன எங்களுக்கு அது மாரி அவங்களுக்குலாம் கொடுத்து நாங்கள் சந்தோஷப்படுவோம்